தர்மபுரி சுகாதாரம் என்பது மாவட்ட அளவில் பெரிய அளவில் நடப்பதை விட சிறு சிறு கிராமங்களுக்குத் தேவையான தாலுக்கா அளவில் போதிய வசதிகளை செய்து கொடுத்தால் வயதான மக்களுக்கும் பெண்களுக்கும் சரியான பாதுகாப்பாக இருக்கும் அவசர சிகிச்சை பிரிவு என்பது மாவட்ட அளவில் உள்ள சுகாதாரத்துறையில் மட்டும் அல்லாமல் தாலுக் துறையில் உள்ள துறையிலும் நடைமுறைப்படுத்தினால் நன்று